இந்த மழை காலத்தில் மாடுங்களுக்கு தான் வந்து அந்த சோமாரி நோய் வரும் அது டாக்டர்ட்ட சொல்வாங்க டாக்டருங்க வந்து ஊசி போட்டு அது எதுனா மாத்திர கொடுத்துட்டு போவாங்க என்னுக்கு என்னை தெரிஞ்ச வரையிலும் சோமாரி நோய் தான் இந்த பறவ காய்ச்சலு ஃப்ளூ காய்ச்சல் அதெல்லாம் இப்போ கேட்டுருக்கேன் ஒழிய அதுமாதிரி இவங்களுக்கு இதுதான் காய்ச்சல்னு யாரும் சொல்லி கேட்டதில்ல டைஃபாய்ட் சொல்வாங்க மலேரியா சொல்வாங்க சாதாரண காய்ச்சல் சொல்வாங்க மற்றபடி வந்து வேறு எந்த நோயும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல